எங்கள் குடும்பத்தில் வந்து மொத்தம் அஞ்சு பேர் இருக்கோம் நான் அப்பா அம்மா தங்கச்சி பாட்டி அப்பா வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு அம்மா வந்து டெய்லராக இருக்காங்க தங்கச்சி படிச்சிட்டுருக்கா பாட்டி வந்து வீட்டில் இருக்காங்க நான் காலேஜ் செக்கெண்ட் இயர் படிக்கிறேன் எனக்கு வந்து ஒன் டு ஃபிஃப்த்தில் வந்துவிட்டு ஃப்ரண்ட்ஸ் இருந்தாங்க ஸ்கூல் போனோம் ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்றம் சிக்ஸ்த் டு ட்வல்த் வந்து ஒரு ஸ்கூலில் படிக்க வெச்சாங்க அங்கே வந்துவிட்டு நிறையா ஃபிரெண்ட்ஸ் கெடைச்சாங்க லைஃப்பும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்றம் வந்து காலேஜ் கொண்டு போய் சேரும்போது அந்த ஃபிரெண்ட்ஸுலாம் எங்கூட வரல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதுக்கப்றம் புதுசு புது ஃபிரெண்ட்ஸு எப்படி இருக்க போகிறோமோ அப்டிங்கிற ஒரு பயம் எனக்குள்ளே இருந்துச்சு அதையும் தாண்டி நான் காலேஜ் போய் ஜாயின் பண்ணேன் நான் ஜாயின் பண்ணதுக்கப்றம் ஃபிரெண்ட்ஸ் செட் ஆகவேயில்ல ஒரு ஆறு மாதத்துக்கு அதுக்கப்றம் வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க கூடதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்தேன் அதுக்கப்றம் அவங்க அவங்க கூட ரொம்ப குளோஸா பேசிவிட்டு அதுக்கப்புறந்தான் வந்து அவங்களும் என்கூட குளோஸானாங்க இதுவரைக்கும் நல்லாயிருக்கு நல்லா படிச்சுட்டு நல்லாயிருக்கோம்